வணக்கம் சார் நாங்கள் மயிலாடுதுறையிலிருந்து பேசுகிறோம் கிருஷ்ணா நகர் அது வந்து போஸ் ரெஸ்டாரெண்ட்டுங்களா எங்களுக்கு வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு நண்டு வருவல் சாதம் மிளகு ரசம் தேவைப்படுது பதினைஞ்சி பேருக்கு தேவைப்படுதுங்க

எவ்வளோ அமௌன்ட் சரியாக ஒன்ரை மணிக்கு ஷார்ப்பாக எடுத்துட்டுவாங்க ஒன்ரை மணிக்கு வேணுங்க

ஒரு பதினைஞ்சி பேருக்கு ஆகிற மாதிரி வேணுங்க ஒரு பதினைஞ்சி பேருக்கு ஆகிற மாதிரி வேணுங்க

இல்லை நீங்கள் டெலிவரி கொடுத்துடுங்க ஏன்னால் வயதானவுங்க இருக்காங்க கரெட்டாக ஒரு ஒன்ரை மணிக்கு சாப்பாட்டு டைமுக்கு எடுத்துகிட்ன்னு வந்துடுங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல்

ம் பேமெண்ட் எதுனால் அட்வான்ஸாக பண்ணணுமா சரிங்க சரிங்க நான் உங்கக்கிட்ட சரிங்க நான் உங்களுக்கு அட்ரஸ் மெஸேஜ் பண்ணிவிடுறேன் இதே நம்பருக்கு சரிங்களா

அப்படிங்ளா சரிங்க சரிங்க சரிங்க நான் இப்போது அவர் கிட்டேயே அமௌண்ட் கொடுத்தட்றேங்க சரிங்களா ம் ஓகே தேங்க்யூ